என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லேப்டாப் வச்சு ஃபோன்லாம் வச்சு நீங்கள் என்னா பண்ணுங்க ஸ்டூடண்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணி ஆன்லைன் க்ளாஸ் வந்து வீட்டில் இருந்தே அட்டன் பண்ணுங்க அதேமாதிரி வேலைக்கு போகிறவங்களல்லாம் நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து எல்லா உ உய இந்தியாவில் எல்லாமே ஃபுல்லாவே இந்தமாதிரி இதுவாயிடுச்சு அதனால என்ன ஆகுது அப்படின்னா லாக்டவுனில் வந்து ல மொபைலோ சரி லேப்டாப்போ சரி எல்லோருமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதை வந்து அதுக்கிட்டேயே அதை அது அதோடய இதுலே வந்து தயவுலே இருக்கின்ற மாதிரி ஆயிடுச்சு இதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நே என்னதான் இருந்தாலும் பசங்களாவ பசங்க பள்ளிக்குப் போய் படிக்கின்ற மாதிரி ஆன்லைன் க்ளாஸில் வந்து வெறும் ஃபோனை வச்சுயுமே வந்து படிக்கின்ற மாதிரி சூழ்நெலை இதுவாயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகுது நேரில் போய் நம்ம படிக்கிறோம் கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் இருந்து வர நமக்கு அதுலேர்ந்து வர ப்ராக்ட்டிஸ் நமக்கு வர நம்ம வீட்டில் இருந்தே இது பண்ண ஃபோன் மூலையமாக நம்ம படிக்கிறதுனால் அதில் இருந்து நமக்கு கிடைக்கற வந்து வேல்யூ வந்து கம்மி தான் ஏன்னால் வந்துச்சு சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கிட்ட நேராக டீச்சர்க்கிட்ட இருந்தால் தான் அவங்க வந்து ச அவங்க சொல்கிறத வந்து கொடுக்குற வேலையோ கொடுக்குற அசைன்மெண்ட்டு டெஸ்டு எல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க வீட்டில் இருந்தே அவங்க ஆன்லைன் க்ளாஸெல்லாம் அட்டன் பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு இஷ்டமே இல்லாமல் வேறு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் க்ளாஸ் அட்டன் பண்ணாமல் வேறு எதோது கேம் விள்ளாட்றது அந்தமாதிரி எல்லாம் பண்ணுறதுனால

அதுவும் இல்லாமல் நம்ம நேரில் போய் ஆஃபீஸில் ஒரு கான்ஃப்ரன்ஸ் மீட்டிங்கில் வந்து இது பண்ணுற அப்போ பண்ணுறப்போ நமக்கு அதைப் பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு நாலேஜோ வந்து ந அதை அதிகமாக கெயின் ஆகும்

நம்ம நம்ம விளாடுற விளாயாட்டுத்தனமா இருக்கிறது அம்மாக்கிட்டே பேசுகிறது அப்பாகிட்டே பேசுகிறது வேறு எதாது கேம் விள்ளாட்றது அப்படி இப்படின்னு நம்ம போயிடுவோம் இதுவே நம்ம ஸ்கூலில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால அது எதுவுமே பண்ண முடியாது ஃபுல் கவனமும் நம்ம பாடத்தை பற்றி தான் இருக்கும் அதனால் வந்து அப்ப நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும் இதே வீட்டில் இருந்தோம் ஆன்லைன் க்ளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஒழுங்காக அதில் வந்து கான்சன்ரேட் பண்ண முடியாது அதேமாதிரிதான் வேலை செய்கிறவங்களும் நம்ம ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் க கான்ஷன்ரேஷனும் அதில் இருக்கும் நம்மளோடய ஈடுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்து வேலை பார்க்கு போது நமக்கு ஒரு சோம்பேறி மாதிரி இது பண்ணி நம்ம கரெக்டாக அதனால பண்ண முடியாது இதுதான் என்னோடய அனுபவம்